குட் ஆஃப்டர்நூன் மேம் ஆ எஸ் மேம் அவங்க பேரெண்ட் தான் பேசுகிறேன் ஓகே

ஓகே மேம் ஓகே மேம் வரேன் எப்படி மேம் கிளாஸ்லேலாம் நல்ல அப்ஸர்வ் பண்ணுறானா என் சன்னு ம் ம் போன ஓகே மேம் போனவாட்டி கொஞ்சம் இது சோசியல் ஓகே ஓகே போனவாட்டி கொஞ்சம் சோ சோசிய சோசியலில் வந்து மார்க்ஸ் வந்து லெஸ் ஆகிட்டு இருக்குது ஏன் மேம் நீங்கள் தானே கிளாஸ் மேம் அவன் அவங்க முஃபில் உடையது ம் ம் ம் ஆ சரி சரி இல்லை மேம் என் சன்ஸ்ஸு எங்கிட்ட தான் படிச்சிட்டு இருக்குறாங்க ஆனால் வீட்டில் உட்காந்து கரெக்டாக நல்ல படிச்சுக்கிறாங்க மேம் ஆனால் சோசியல் தான் கொஞ்சம் நிறைய ச இது சில சிலபஸ் இருக்குது லெசன்ஸ் இருக்குது நிறைய ஆனால் அதனால் தான் கொஞ்சம் ஆமாம் அதனால் தான் கொஞ்சம் மம்மி இந்த வா இந்த டைம் கொஞ்சம் ஏதோ ஒன் வேர்ட்லியோ ஏதோ ஒரு ப ஷார்ட் ஆன்சர்ஸ் ஏதோ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் மேம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு ஸோ அதனால் மார்க்ஸ் ஏதாவது கம்மியாகிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிகிட்டு சன்னு வந்து எங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான் ஃபியர் பண்ணிகிட்டு அதான் மேம்

ஆ புக் பேக் மேக்ஸிமம் மேம் புக் பேக் எஸ் ஓகே ஓகே மேம் அதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மேம் படிச்சுக்கிறாங்க எங்கள் சன்னு வீட்டில் படிச்சுக்கிறாங்க மேம் அதான் கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் எதோ ஒரு கொஸின்ஸ் எல்லாம் விட்டுட்டேன் டைம் இல்லை மம்மி எழுதுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு அதான் மேம் அதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு ஆ ஓகே ஓகே மேம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்கள் ஏனால் இது வந்து கொஞ்சம் க உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்ஸு அதனால் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஓகே மேம் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க நான் வரேன் மேம் பேரெண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஓகே தேங்க் யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்